சார் வணக்கங்க சார் நான் திருப்பூர்லேருந்து கால் பண்றங்க இப்போது ஒரு பத்து நிமிடத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிருந்தேங்க உங்கள் உணவகத்தில் உணவுக்காக அந்த ஆர்டர்ல நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலாம்னு இருக்கேங்க ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் இப்போ புதுசாக வந்து குடி வந்திருக்கோம் அதனால் உணவு வந்து சாப்புடுறக்கு இங்கே எங்கள் வீட்டில் தட்டு ஸ்பூன்ஸ் ஃபோர்க் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க அதனால் நீங்கள் ஆர்டர் அனுப்பும்போதே வந்து டிஸ்போசபுல் தட்டு ஸ்போர்க் ஃபோனையும் சேர்த்தி வந்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து இப்போது வீட்டில் புதுசாக குடி வந்தங்காட்டி இங்கே தட்டு சாமான் எதுவுமே இல்லை அதனால் எங்களுக்கு வந்து சாப்பிடுறக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் இதை அது கூடயே அனுப்பிச்சிட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ